எங்கள் மாவட்டத்தில் வந்து முக்கிய கல்வி நிறுவனம்னு சொன்னால் சாரதா கல்வி நிறுவனம் சொல்லலாம் அதுக்கு வேறு பாரதி வித்யாலயா கல்வி நிறுவனம் சொல்லலாம் குருகுலம் கல்வி நிறுவனம் சொல்லலாம் கல்லூரி வந்து கோபி ஆர்ட்ஸு அதுக்கு அப்புறம் நந்தா கலை அறிவியல் கல்லூரி கொங்கு வேளாளர் கல்லூரி அதுக்கு அப்புறம் வந்துட்டு பாரதிதாசன் கல்லூரி சொல்லலாம் பல்கலைகழகம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கற ப கோயம்புத்தூரில் வந்து ஒரு பாரதியார் பல்கலைகழகம் இருக்குது அதோடய சின்ன கிளை வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறையில் வந்து செயல்பட்டுகிட்டு வருது அதுக்கு அப்புறம் தொழிற்பயிற்சின்னு சொல்லிட்டால் ஜெகேகேஎம் கல்லூரி வந்து சொல்லலாம் இன்னொன்று வந்து ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி வந்து சொல்லலாம் பள்ளி கட்டணம் வந்து எவ்வளோ மலிவாக இருக்குதுன்னு பார்த்தா தனியார் பள்ளிலெல்லாம் வந்து கட்டணம் எல்லாம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இப்போ வந்து கோபியில் கச்சேரிமேட்டில் இருக்கற டைமன் ஜூப்லி பழனியம்மாள் பள்ளிலெல்லாம் வந்து அதெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளி தான் அதனால் வந்து அதோடய கட்டணமெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு சிலதில் வந்து கட்டணமே இருக்காது அரசு உதவி பெறும் பள்ளியினால் இப்போ மக்கள் வந்து எந்த படிப்பு விரும் விரும்புகிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எல்லாேருமே விரும்பி படிக்கிறாங்க பத்தாவது முடித்த மாணவர்கள் கூட வந்து பதினொன்றாம் வகுப்பில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு குரூப்புன்னு சொல்லுவாங்க அதை தான் எடுத்து படிக்கிறாங்க பயாலஜி எல்லாம் யாரும் இப்போ அதிகமாக எடுத்து படிக்கிறது இல்லை அப்புறம் காலேஜ் வந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது சிஎஸ்சி ஐடி அந்தமாதிரி தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னால் இப்போ வந்து ஏஐ மாடலாக மாறிகிட்டு வர்றதுனால் எல்லாேருமே அதை தான் எடுத்து படிக்க விரும்புகிறாங்க இது தான் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறது